ஒரு பழைய கம்ப்யூட்டரை ஒரு பழங்கால கம்ப்யூட்டரை நம்ம கையில் வெச்சுக்கிற அளவுக்கு அது நம்ம ஒரு கையிலேயே வெச்சு யூஸ் பண்ணுற அளவுக்கு அதாவது இது வளர்ந்திருக்குது அதாவது தொழில்நுட்பம் வளர்ந்திருக்குது அந்த டைமில் இந்த இந்த ஒரு தொழில்நுட்பங்கள்ல வெச்சு நம்ம பழங்கால பழைய போட்டோக்களை ப்ளாக் அண்ட் ஒயிட் போட்டோக்களை நம்ம இப்போ கலர் போட்டோவாகவும் மாற்றலாம் எடிட் பண்ணி அவங்க ஒரு பில்டிங் பக்கத்தில் நிக்கிற மாதிரியும் ஒரு ரிவர் பக்கத்தில் நிக்கிற மாதிரியும் ஒரு பால்ஸ் பக்கத்தில் வாட்டர் பால்ஸ் பக்கத்தில் நிக்கிற மாதிரியும் அந்த மாதிரி எடிட் பண்ணிக்கிலாம் அவங்க ஒரு நினைவு ஒரு நியாபகார்த்தமாக அவங்க பிறந்தநாள் ஒரு நினைவு நாள் வரும்போது அவங்களை ஒரு பேனரில் யூஸ் பண்ணி அவங்க ஒரு இப்போதைக்கு எப்படி இருப்பாங்க கோட் சூட் அணிஞ்சு ஒரு டைக்கட்டி ஒரு கேப் வெச்சு இந்த மாதிரி யூஸ் பண்ணி அவங்களை நல்லா எது வேணும்ன்னாலும் பண்ணிக்கிலாம் நம்மளால் முடியும் இந்த தொழில்நுட்பத்து மூலமாக அதுபோக அவங்களை எடிட் பண்ணி ஒரு வீடியோவில் வீடியோ எடிட்டிங் பண்ணி வீடியோவில் அவங்க இப்போதைக்கு எப்படி இருக்காங்க அவங்க எப்படி இருந்திருப்பாங்க அந்த மாதிரி ஒரு காட்டுகிறதுக்கும் ஒரு இந்த முறைகளும் அது போக இப்போதைக்கு வளர்ந்து வர நிறைய நம்ம இந்த இதை ஃபெசிலிட்டிஸ்லாம் நம்ம வந்து ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம் ஆன்லைனில் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஆன்லைன்லேயே பண்ணிக்கிலாம் அதுக்கு இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இதுலேயும் பண்ணிக்கிலாம் போட்டோ ஸ்டூடியோவில் கொடுத்தாலும் அதுலேயும் பண்ணிக்கலாம் நம்மளால் பண்ணிக்கிற முடியும் போட்டோ ஸ்டூடியோவில் கொடுத்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிரியேட்டிவாக அவங்க திங்க் பண்ணி அவங்க இது பண்ணுவாங்க அதே நம்ம ஆன்லைனில் பண்ணால் கொஞ்சம் கிரியேட்டிவிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவ்வளோ தான் இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அவ்வளோ தான் உங்களை ஒரு பில்டிங்கில் ஒரு ஒரு இதில் நிக்கிற மாதிரி ஒரு காரில் போகிற மாதிரி இந்த மாதிரிலாம் அவங்களை ஒரு கார் கிட்டே நிக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் உங்களால் நம்மளால் பண்ண முடியும் இது வந்து ஒரு வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தால நம்மளால் பண்ண முடியும் ஒரு ஒரு கம்ப்யூட்டரை நம்ம இப்போ வைத்து ஒரு கையில் ஒரு கையில் யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணிவிட்டு இருக்கோம் இந்த தொழில்நுட்பத்துல எல்லாமே நம்மளால் பண்ண முடியும்